கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கு மற்றும் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு சமமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்வேன் காரணம் என்னன்னா அரசும் சரி தனியார் மற்றும் அரசு உதவிபெறும் கல்லூரிகளும் சரி இவர்களுக்கு மேம்பாட்டுத் திறனை வந்து நல்லா வளத்துக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க தனி திறமையாக மேலே வரணும் எல்லா விஷயங்களையும் எல்லா விதத்துலேயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத்துக்காக இங்கே கிராமப்புற மக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்குறாங்க இங்கே வந்து அதுக்குண்டான திறன் மேம்பாட்டு வளர்ச்சி பல்கலை கல்லூரிகளில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்குறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள்லேயும் அவங்க மேலோங்கி தனித்திறமையாக மேலே வரணும் அப்படின்றதுக்காக பல பயிற்சிகளையும் பல பட்டறைகளையும் நடத்தி அதன் மூலமாக வந்து அவங்க மேலே வர்றத்துக்கு உண்டான அத்தனை அமைப்புகளையும் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க